தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் தமிழ்மொழியின் பங்களிப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது இங்கே தமிழ்மொழியில் பயின்றவர்கள் நல்ல நிலைமைக்கு இருக்காங்க இந்த மாதிரி டாக்டர் இன்ஜினியர் அதுபோல் டீச்சர் கலெக்டர் கூட இருக்காங்க தமிழ் வழியில் நிறையா காலேஜஸ் இப்போ செயல்பட்டுக்கிட்டு வருது பொதுவாக இங்கே ஆங்கிலத்தை மட்டும்தான் முன்னாடி படிச்சுட்ருந்தாங்க பட் இப்போ தமிழில் அதிகமாக படிக்க ஆரமிச்சிட்டாங்க அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது தமிழில் படிக்கிறதுனால் ஈஸியாக அவங்களால புரிஞ்சுக்க முடியுது இப்போ நான் அவங்களால எழுத்து வ எழுத வடிவத்திலேயே எழுத முடியுது மற்ற மாநிலத்துலேயே தமிழ்மொழியை வ பயிற்றுவிக்க நிறையா ஆசிரியர்கள் இப்போ வந்துவிட்டாங்க கேரளாவில் பார்த்தீங்கன்னா தமிழ்மொழியில் கல்வி நிறைய இருக்குது மலேஷியா சிங்கப்பூர் மற்ற வேறு வேறு வேறு நாடுகளிலேலும் தமிழ்மொழியில் தான் இப்போ அதிகமாக படிச்சுயிட்ருக்காங்க தமிழ்மொழியில் படிக்கிறதுனால் அவங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கிறது வந் எளிய முறையில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் மிகப்பெரிய பங்கு அது தான் தமிழ்மொழியில் பயின்று விக்கிறாங்க இப்போது தமிழ்நாட்டில் நிறைய ஸ்கீமெலாம் கொடுத்துட்ருக்காங்க தமிழ்மொழியில் பயின்றால் அவங்களுக்கு இவ்வளோ பர்சென்டேஜ் கல்வி கட்டணம் ஃப்ரீயாக தரோம் அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் அதிகமாக தரோம் இப்போ தமிழ்மொழியில் பயின்றவர்க்கு மட்டும் தான் தமிழ்நாட்டில் வேலை அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி எக்ஸ்சாமே அவங்களுக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால எல்லாேருமே இப்போது தமிழ்மொழியில் தான் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணி படிக்கிறாங்க கம்பல்சரி இப்போ த ஸ்கூல் பார்த்தீங்னா ஒன்றாவுதுலந்து பன்னெண்டாவது வரைக்கும் தமிழ் கம்பல்சரி தமிழ் படித்தே ஆகணும் தமிழ்நாட்டில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ தமிழ் வந்து